இப்போ இருக்கற மக்கள் வந்து எதிர்கொள்கிற பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப பணம் பரிவர்த்தனை அப்புறமா மொபைலில் இருக்கற தொழில்நுட்பம் அதன் மூலிமா வந்து நிறையா சிக்கல்கள் வந்தும் மனிதர்கள் வந்து எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க அது எப்படி அப்படின்னா வந்து பணத்தில் வந்து நிறையா பேர் ஏமார்ந்து போகிறாங்க அது முக்கியமானது வந்து இணையதளத்தின் மூலமாக நிறையா பேர் ஏமார்ந்து போகிறாங்க அதன் அதனால நிறையா சிக்கல்கள் வந்து உண்டாகுது அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து சில பேர் படிக்காத படிக்காதவர்களும் இருக்காங்க அவர்களுக்கிட்ட வந்து ஒரு இணையதளம் ஒரு கைபேசி வந்து இருக்கும் போது அவர்களுக்கிட்ட வந்து ஒரு இணைய வங்கி வந்து அவங்களுக்கிட்ட வந்து சரியா வந்து பயன்படுத்த அவங்களுக்கு வந்து தெரியலை அதனால வந்து நிறையா பிரச்சனைகளும் நிறையா வந்து திருட்டுக்களும் நடக்குது அதனால சில சிக்கல்களும் உண்டாகுது அது மட்டும் இல்லாமல் சிறிய தொழில்நுட்பம் பெரிய தொழில்நுட்பம்னு சொல்லிட்டு நிறையா சிக்கல்களை வந்து இருக்குது இருந்துகிட்டே தான் இருக்குது அது வந்து இப்போ வர்ற காலங்களில் எல்லா காலத்துலேயுமே வருகின்ற ஒவ்வொரு காலத்துலேயுமே வந்து அந்த சிக்கல்கள் வந்து பெருகிகிட்டு தான் இருக்கே தவிற அதுக்கான ஒரு அதுக்கான ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய பாயிண்டாஃபியூவில் வந்து எனக்கு தெரியுது ஏன்னா ஒவ்வொரு வருடமும் வந்து சில சில வந்து சிக்கல்கள் வந்து அந்த என் தொழில்நுட்பத்தில் வந்து வந்துகிட்டு தான் இருக்குது அதை வந்து மக்கள் வந்து எப்படி எதிர்கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து நம்மளால் வந்து ஜச் பண்ண முடியலை அதனால வந்து நிறையா பிரச்சனைகளும் நிறைய சிக்கல்களும் வந்து எதிர்கொண்டு தான் இருக்காங்க சில மக்கள் வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ண தெரியுது ஆனால் சில மக்களால் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியலை அதனால வந்து எல்லாரும் வந்து ஒரு இணையை வழியில் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம நம்ம தான் வந்து ஒரு நல்லா கவனத்தோடைய நல்ல ஒரு நல்லா கவனத்தோடய பயன்படுத்தணும் அது வந்து நம்மளோடய நம்மளை பொறுத்து தான் இருக்குது ஏன்னா நிறையா விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு சாதாரண விஷயமாக நினச்சி நம்ம வந்து விட்டுறோம் அதனால அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து அங்கே வந்து இதாக ஆகுது தொழில்நுட்பத்தை அதாவது ஒரு தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஒரு சின்ன விஷயன்னு நினச்சி விட்டுறது வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகும் அது ஒரு பெரிய சிக்கலில் வந்து கொண்டு வந்து விடும் அதனால எந்த ஒரு விஷயம் நம்ம வந்து தொழில்நுட்பம் வாரியாக வந்து நம்ம செயல்பட்டாலும் வந்து அதை நம்ம வந்து பார்த்து தான் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணனும் இது தான் வந்து தொழில்நுட்பத்தை வந்து தீர்க்கிற ஒரு விஷயமாக வந்து நான் வந்து சொல்லுவேன் இட்ஸ் மை செல்ஃப் தேங்க்யூ